இந்தியாவின் வரலாறு என்பது மிகவும் தொன்மையானதாகும் இவற்றை மூன்று காலங்களாக நம்மால் பிரிக்க முடியும் ஆனாலும் மாடன் இந்தியா என்று ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்ததற்கு அப்புறம் இந்தியாவின் தனிப்பட்ட வரலாறு தொடங்குகிறது அதன் காலக்கட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்தியா சுமார் இருநூறு ஆண்டு காலம் அடிமைத்தனமாக ஆங்கிலேயர்களிடம் ஆட்சி செய்யப்பட்டது அவற்றை காப்பாற்றுவதற்கு பலர் போராடினர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம் முதலிய பலப்போராட்டங்கள் நடந்த பிறகுதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது அதிலும் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தன்போதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்யாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முதலியவற்றை பலர் தலைமைகளில் நடைப்பெற்றன முக்கியமாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற தனி ஒருவரின் இயக்கம் நாடெங்கும் மக்களின் இயக்கமாக மாறி அனைவரும் இந்தியாவின் விடுதலைக்காக போராட ஆரம்பித்தனர் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு விடுதலை தந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுமுதல் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்று இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாகவும் குடியரசு நாடாகவும் ஒரு வல்லமை படைத்த நாடாகவும் உருவாக்குவதற்கு அனைவரும் பாடுபட்டனர் அதன் பெரும் முயற்சியை இன்று இன்றே இன்றைய இந்தியாவின் நிலைமையாகும்